கடவுள் இருக்காறா இல்லையாங்கிறது எல்லாத்துக்கும் உள்ள ஒரு இது இருக்குது கடவுள் இருக்கிறார் அப்படிங்கறத நம்ப பார்த்துக்கலாம் கடவுள் எப்படி நான் கண்ணால் பார்த்தது கிடையாது ஆனால் கடவுள் இருக்கார் மனிதர் வந்து ஒரு தவறு செஞ்சால் கடவுள் கண்டிப்பாக அதுக்குள்ள தண்டனை கொடுப்பார் இப்போ வீட்ல சின்ன பிள்ளைங்க இருந்ததுன்னா நைட்டில் சாப்புடலன்னு வச்சிக்கிங்க நம்ப சொல்லுவோம் கடவுள் வந்து உன் கண்ணை குத்திடுவாரு சாப்பிடுப்பா தம்பினால் பயந்துகிட்டு சாப்புடறான் அது மாதிரி கடவுள் இருக்கிறாருங்கிறத உறுதியாக நாங்கள் நாங்கள் பார்த்ததே கிடையாது ஆனால் இருக்கிறார் நம்ம ஒரு தப்பு செஞ்சாலும் அது நமக்கு தண்டனை கொடுக்குப்பாரு அப்படிங்கற நம்பிக்கை இருக்குது